ஹலோ ஆமாங்க சொல்லுங்க நீங்கள் ஓ வாங்கிக்கிலாங்க எல்லா பழமும் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான பழம் எல்லாம் வாங்கிக்கிலாம் எவ்வளோ வேணும் சொல்லுங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பழம் இப்போ வந்த பழம்தான் எல்லாமே

ஆ கொண்டு வந்து தருவோமே உங்களுக்கு என்ன பழம் வேணும் மட்டுனும் சொல்லுங்க கொண்டு வந் தர சொல்லுறேங்க

ஆ எழுதிக்கிறேன் சார் ஆ சொல்லுங்க ஆமாம்

ம்ம் சரிங்க சரிங்க அனுப்புகிறேன் அனுப்புகிறேங்க ரேட்டு மாதுளை இரநூறுபாங்க வாழைப்பழம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா திராட்சை அம் ஐம்பது ரூபா கருப்பு திராட்சை ஐம்பது ரூபா பச்சை திராட்சை எழுவது ரூபா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்கள் அனுப்புகிறோம் வாங்கிக்கலாங்க ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்லுங்க வாங்கிக்கலாங்க கொறச்சு தரோம் நீங்கள் தான் அதிகமாக தானே வாங்குறீங்க கொறச்சு தரலாம் வாங்கிக்கலாம் ஆ நாங்கள் அட்ரஸ் ஆ அட்ரஸ் சொல்லுங்க நான் அனுப்புகிறோம் ஹோல்சேல் தான் நாங்கள் வாங்குறோம் ஆஆ சரிங்க அட்ர அட்ரஸ் அனுப்புங்க நாங்கள் அனுப்ச்சு விட்டுறோம் உங்களுக்கு ஆ வள்ளி கடை தாங்க வள்ளி வள்ளி பழ கடை வள்ளி பழ கடை ஆ சொல்லுங்க

ஆ ஆ சரிங்க சரிங்க சரி அனுப்ச்சு உட்றோம் நாங்கள் அனுப்ச்சு விடறோம்